ஆ வணக்கம் சொல்லுங்கள்

என்ன விஷயம்ங்க பரிகாரங்கள் பண்ணணும்னு கேட்குறீங்களா சரி நான் இந்த வாரம் அவைலபுளாக இல்லை அடுத்த வாரம் வேணால் நீங்கள் சொல்கிற பரிகாரங்கள் வேணால் பண்ணலாம் சத்தியநாராயணா பூஜைனு சொல்லி ஒன்று இருக்குது அது வேணால் நம்ம பண்ணலாம் பண்ணால் வேணால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு ரெண்டு ஒரு மூணு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கலாம் கிடைக்கும் ஆனால் இந்த வாரம் நான் அவைலபுளாக இல்லை வெளியூர் போகிறேன் அடுத்த வாரம்தான் நான் அவைலபுளாக இருக்கேன் பரவாயில்லயா உங்களுக்கு நான் ஒரு இதுக்கு ஐயாயிரம் ரூபா வாங்கிறேங்க

ஹோமம் நடத்துனாேனால் நம்ம வந்து செங்கல் கொஞ்சம் வேணும் பத்து செங்கல் வேணும் கொஞ்சம் பன்னெண்டு அப்புறம் பூஜைக்கு தேவையான தட்டு பழம் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுது அப்புறம் வீட்டு தோரணம் கட்டுகிறக்கு மாயிலை வேணும் அப்புறம் ஒரு காய்கறிகள் கொஞ்சம் ஓமத்துக்கு இது பண்ணுகிறக்கு காய்கறிகள் கொஞ்சம் வேணும் கடவுளுக்கு போய் பண்ணுறக்க கடவுள் இதுக்கு தேங்காய் தேவைப்படுது அப்புறம் ஒரு துணி ஆ கேட்குதுங்க கேட்குதுங்க உங்களுக்கு கேட்குதா இந்த இந்த பொருளெல்லாம் தேவைப்படுதுங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்புறம் நேரில் வரப்போ நான் ஏதாவது வேணுன்னால் கூட த உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் இல்லை இது பண்ணுன்னால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ரைட் ரைட் வாங்க